டிராயிங்குனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் சின்ன பசங்களாம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா டிராயிங்ஸில் கலர் பண்றது அது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கலர் பண்ணி நான் இப்படி வரஞ்சிருக்கேன் அப்படி வரஞ்சு இருக்கேன்னு சொல்லும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும் அதே டைம் ஜாலியாகவும் இருக்கும் நம்ம ஸ்கூலில்

நம்ம அந்த படம்லாம் வரைஞ்சிட்டு போய் மிஸ்ஸுகிட்ட காமிக்கும்போது ஓ சூப்பர் வெரிகுட்னு சொல்லி போடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அந்த சந்தோஷத்துகாகவே நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் வராத படத்தைலாம் நம்ம வரைஞ்சிட்டு போய் காமிப்போம் இல்லையா ஸோ எனக்கு அந்தமாதிரி வந்து ஸ்கூல் லைஃப்பில் படம் வரையிறதில் அப்படி சொல்லி பார்த்தாலே நம்ம கிட்னி இந்த ஹாட் இதெலாம் வரையும்போது கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு அதேமாரி சுவாலஜி பாட்டனி சொல்லி எடுத்துகிட்டாலே என்ன இருக்கும் அனிமல்ஸோட பார்ட்ஸ் இருக்கும் பாட்டனி சொல்லி பார்த்தாலே பிளான்ட் இருக்கும் இப்போ இப்போ பிளான்ட் சொல்லி பார்த்தாவே வெறும் இந்த இல மட்டும் வரைய மாட்டோம் இல்லையா அதுக்குள்ளே இருக்கிற நுண்ணிய நுண்ணிய நுண்ணிய சின்ன சின்ன நுணுக்கமான படத்தை எல்லாம் நம்ம வரைவோம் இல்லையா சுவாலஜின்னு பார்த்தாலே ஸ்கின் ஸ்கல்ல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி இருக்கு எப்படி இருக்கு என்ன என்ன விஷயங்களாம் அதில் இருக்கு எல்லாம் நம்ம தெரிஞ்சு அதை பார்த்து நுணுக்கமாக வரையணும் ஸோ அதில் புக்கில் நம்ம எப்படி இருக்கோ அதேமாரி வரையும்போது அதில் இருக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ நம்ம அதிலேருந்து நிறைய விஷயங்கள் கத்துப்போம் அதுமாரி அது கொஞ்சம் எனக்கு டஃப்பாகவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம்